நாங்கள் இருக்க பகுதியில் பிரபலமான சினிமா தேட்டர்கள் அப்படின்னா சென்ட்ரல் தேட்டர் இருந்துச்சு மொத இப்போ இல்லை அது கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால தூக்கிவிட்டாங்க அதுக்கப்புறம் கே ஜி சினிமா தேட்டர் அப்புறம் இப்போ ரீசண்ட் டைம்ஸ்லனா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ப்ரோஸோன் அங்கே இருக்கக்கூடிய ஐநாக்ஸ் ஐமேக்ஸ் தேட்டர்கள் அப்றம் பி வி ஆர் சினிமாஸ் அந்த மாதிரி ஸோ நான் மெயினாக சூஸ் பண்ணி போகிறது வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான் பி வி ஆர் சினிமாஸ் ஸோ அங்கே ஓரளவுக்கு ரீசனபிளாவும் இருக்கும் பிளஸ் ஃபேம்லியோட போறதுக்கு செய்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்க போகிறது பிடிக்கும் அண்ட் நானும் ஒய்ஃபும் தனியாக போணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டு தேட்டராக இருக்கணும்னு எதிர்பாப்பேன் ஸோ அந்த மாதிரி போனதில் ரீசண்ட் டைம்ஸில் பிடிச்சதுன்னா ப்ராட்வே சினிமாஸ் நல்லா கம்ஃபர்டபிளா இருந்துச்சி ஸ்க்ரீன் நல்லா பெருசாக இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படின்னா எதுனாலும் ஓகே கம்ஃபர்டபிளா இருக்கணும் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபேம்லி கூட போறோம்னா அதை விட ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கணும் ஸோ அதில் எனக்கு ப்ராட்வே பிடிச்சது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் நம்ம அவங்களுக்காக போறோம்ங்கிறதுல ஒரு ஷேட்டிஷ்ஃபேக்ஷன்